நம்ம மீனவர்கள்லாம் கடலுக்குப் போகும்போது அவர்களுக்குண்டான இஷ்ட தெய்வங்களை வணங்கிவிட்டு கடலுக்குச் செல்வார்கள் கடலுக்குப் போகும்பொழுது போட்டில் தேவைக்கேற்ப டீசல் தேவைக்கேற்ப உணவுகள் எடுத்துச் செல்வார்கள் அவர்கள் நெடுக்கடலுக்கு போயிட்டாங்கனால் அவங்க படுற கஷ்டம் ரொம்பமே அதெல்லாம் கண்ணில் பார்த்தா தான் தெரியும் நம்ம சினிமாவில் தான் பார்த்துருக்கோம் அதனால அவங்களுக்கெல்லாம் உபாதைகள்லாம் கழிக்கிறதுக்கெல்லாம் ரொம்பவே ரிஸ்க் அதனால அவங்கள்லாம் வந்து கடலுக்கு போயிட்டு திரும்புறனுங்கிறதே ரொம்ப சிரமமான வேலை அவங்க அதுக்குள்ளேயே போய் அங்கே சமைச்சி அந்த உப்புக் காற்றுலயே அந்த சாப்பாடை சாப்பிட்டு அந்த உப்புத் தண்ணியில் தான் அவங்க சமையல் செய்யணும் தண்ணி கொண்டு போகிற தண்ணி பற்றலேனா குடிநீர் அவங்க அந்த உப்புத் தண்ணியில்தான் எடுத்து சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு அது உடம்புக்கு அவங்களுக்கு ஆகாது அதனால அவங்களுக்கு இவ்வளோ இன்னல்கள்லாம் இருக்கும்